போன வருஷத்தில் நான் ஒரு சுற்றுலா பயணம் எங்கள் ஃபேம்லியோடு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு அனுப்பவத்த நான் பார்த்தன் கண்டு தெரிஞ்சிக்கிட்டேன் ராக்கம்லிங் சொல்லிகிட்டு அது ஒரு ச மலை ஏர்கிறது இருந்துச்சு அதில் வந்து நானும் போ நிறையா பேர் ஏறி ஏறிக்கிட்டு இருந்தாங்க என் ஃபேம்லி கிட்ட கேட்டேன் நானும் போகட்டுமா எனக்கும் ஜாலியாருக்கு எனக்கும் கொஞ்சம் மலை ஏற பயம்லாம் விட்டுப்போகும் நானும் ஏர்றனு சொன்னேன் அதெலாம் ஏறக்கூடாது நீ கீழே விழு விழுந்துட்டினா என்னா பண்ணுறது அப்படினு சொல்லி சொன்னாங்க இல்லை நானும் ஏறி பார்க்குறன் எனக்கும் கொஞ்சம் பயம்னா விட்டுப்போகும் அதனால் நானும் ஏர்றேன் சொல்லிகிட்டு ஏறிட்டேன் ஏறிக்கிட்டு இருந்தேன் ஏறிட்டேன் மேலே எற ஏறத்தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துசி ஜாலியாக இருந்துச்சி அப்புறோம் அப்போ தான் ஒரு அனுபவத்தை நான் தெரிஞ்சிக்கிட்டேன் முயற்சித்தால் தான் எல்லாம் முடியும் முயற்சி செய்தால் எதுவும் முடியாமல் இருக்காது அப்படினு தெரிஞ்சிக்கிட்டேன் இறங்கம் போது கொஞ்சம் தலை சுத்துகிற சுத்துகிற மாரி இருந்துச்சு ஆனால் இறங்கிட்டன் கீழே இறங்கிட்டு அப்புறோம் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எங்கள் மாமாடலாம் சொன்னேன் நல்லா அனுபவம் நல்லாத்தான் இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு மேலே ஏற ஏற கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்துச்சு இருந்தாலும் ஏறிட்டேன் ஏறி இறங்கிட்டன்